சார்ஜர் ஒன்று வாங்கினேன் சூப்பராக இருக்குது அது பார்த்துட்டா பின்னு குத்தி ஒரு பத்து நிமிஷத்துலயே ஃபுல் சார்ஜர் ஏறிடுச்சு அப்பா இந்த அளவுக்கு சார்ஜர் பண்ணிக்கிறது வந்து பார்த்துக்கற ஒவ்வொரு பின்னும் போட்டால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னாலும் சார்ஜ் ஏறாது ஆனால் இந்த சார்ஜரை போட்ட பிறகு பத்தே நிமிஷத்துல சார்ஜ் ஏறிடுச்சு அப்பா இந்தமாதிரி சார்ஜர் இனிமேல் வாங்கணும் என்னமா பத்தே நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளார பதினைஞ்சு இருபது போய் ஐம்பது வந்து எழுவத்தஞ்சு வரைக்கும் சார்ஜ் ஏறிடுச்சு பார்த்தியா பத்தே நிமிஷம் இந்த சார்ஜர் மாரி ரொம்ப நல்ல சார்ஜராக இருக்குது இந்தமாதிரி சார்ஜர் தான் நாம் வாங்கணும் பின்னு போச்சு அது போச்சு இது போச்சுன்னு நினச்சுட்டு வந்து சார்ஜர் உள்ள குத்தினா பார்த்தா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகி கூட சார்ஜ் ஏறாமல் இருக்குது ஆனால் இந்த சார்ஜர் அருமையான சார்ஜர் போட்ட பத்து நிமிஷத்துலயே ஜம்முனு ஏறிக்குது சூப்பரான சார்ஜர்